நான் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்துலேக்காங்கிற ஷாம்ப் வாங்கியிருந்தேன் அது வாங்குனதுக்கப்புறம் முடி வளருன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து ரொம்பவுமே கொட்டுச்சு ஏன் கொட்டுச்சுனே தெரில ஆனால் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் ரொம்பவுமே கொட்டிருச்சு சீக்கிரமாக முடி வெடிக்கிறது இந்த மாதிரி ப்ராப்லம்ஸ்லாம் வந்து அந்த ஷாம்ப்னால நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் அது இல்லாமல் அந்த ஷாம்ப் வந்து ரொம்பவுமே ரேட் அதிகன்னு சொன்னாங்க சரி இருந்தாலும் பரவாயில்லை ஓகேன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் அப்புறம் பார்த்தா அந்த ஷாம்ப் ரேட்டுக்கு தகுந்த குவான்டிட்டி வந்து அதில் இல்லவே இல்லை ஆனால் அதோடய அளவு ரொம்பவுமே கம்மியாகதான் இருந்துச்சு அது நொறை வந்ததினாலயோ என்னமோ தெரில அது ரொம்பவுமே எஃபெக்ட்டாயிடுச்சு ஹேர் வந்து ரொம்பவுமே அஃபெக்ட்டாகி சீக்கிரமாக டேமேஜ் ஆயிடுச்சு இது என்னோடய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னே நான் சொல்லுவேன்